இப்போல்லாம் குழந்தைங்கள்லாம் பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுதுங்கன்னால் டிவியில் சுட்டி டிவியை பார்க்குதுங்க சுட்டி டிவி சேனலை தான் விரும்பி பார்க்குதுங்க அந்த டிவியை பார்த்து முடிச்சுதுன்னா செல்லை எடுத்து வச்சுகிட்டு கேமை விளையாடுவது தான் அதுங்களோடைய பொழுதுபோக்காக பண்ணிகிட்டிருக்குதுங்க